ம் வணக்கம் சொல்லுங்கள் எங்கிருந்து பேசுகிறீங்க ம் ஊர் ம் ம் உனக்கு எப்படி என் நம்பர் கிடச்சிச்சி

ம் சரி சரி என்னைலேருந்து வரிங்க சரி

சரி ஓகேமா ம் ஒரு மூவாயிரம் ஆகும்

அப்படி உங்களுக்கு டேன்ஸ்க்கு நாளைக்கே விருப்பமா இருந்தால் நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கங்க ம் வாங்க கண்டிப்பாக வாங்க ம் இல்லை இல்லை இல்லை நீங்கள் எப்படி கற்றுக்கிறீங்களோ அது மாதிரி கற்றுக்கலாம் ஒன்று ஒன் இயருகுள்ளே கற்றுக்கலாம் நாளைக்கு ஒரு மூணு மணிக்கு வாங்களேன் ஆ வாங்க ஆ சரிங்க ம் சரிமா தேங்க்ஸ்மா